இப்போ சுற்றுலா பயணிகள் வந்துட்டு நிறையா சாங் கேட்குறாங்கனா அதில் வந்துட்டு இளையராஜா சாங்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க ஏஆர் ரகுமான் சாங்ஸு எம்எஸ் சுப்புலட்சுமி சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே வந்துட்டு இந்த வில்லுப்பாட்டு கரகாட்டம் ஒயிலாட்டம் இந்தமாதிரில்லாம் நிறைய பாட்டுலாம் வந்து நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு கேட்க நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு யுவன்சங்கர் ராஜா வந்துட்டு இப்போது நிறையாப்பேர் யுவன்சங்கர் ராஜா பாட்டுலாம் அவ்வளோ புடிக்குது எல்லாருக்கும் இப்போ எனக்கும் யுவன்சங்கர் ராஜா பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாம் யுவன்சங்கர் ராஜா பாட்டுன்னா கேட்பேன் சப்தஸ்வரங்கள்னா சிலப்பேருக்கு அந்த நாதஸ்வரம் இந்த மாதிரி அந்த மேளம் அதெல்லாம் பண்ணுறது இந்த அதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சிலப்பேர் கேட்பாங்க இசைஞானி பாட்டுலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஏஆர் ரகுமான் சாங்ஸும் நல்லாயிருக்கும் அந்தமாதிரில்லாம் நிறையா எல்லாரும் நிறையா இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நல்லாவே இருக்கும் அவங்களோட வாய்ஸு அந்த மாதிரில்லாம் நிறைய இருக்கும் அந்த வில்லுப்பாட்டுலல்லாம் நிறையப்பேர் நிறையா அந்த கருத்துக்களோட வந்துட்டு நிறைய பாட்டுலாம் பாடுவாங்க அதெல்லாம் வந்துட்டு சிலப்பேருக்கு அதெல்லாம் வந்துட்டு சிலப்பேருக்கு நல்லா பிடிக்கும் சுற்றுலா பயணிகள்னா அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி அந்த வில்லுப்பாட்டு இதை மாதிரில்லாம் அவங்க கேட்ருக்க மாட்டாங்க ஸோ இங்கே வந்துட்டு அந்த மாதிரில்லாம் இந்த வில்லுப்பாட்டு இந்த மாதிரி கிராமப்புறங்கள் பாட்டு அந்த மாதிரி கேட்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்துட்டு அவங்க கேட்பாங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிடும் அதுக்கு வந்து நல்ல அதுக்கு வந்து அவங்க செட்டாவாங்க அவங்களுக்கு அது புதுசாகவும் இருக்கும் அவங்களுக்கு அது நல்லாவும் இருக்கும் அதனால அவங்க அதெல்லாம் நிறைய கேட்பாங்க